எங்கள் ஊர் டேம் டேமுன்னு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நிறையா வகையான மீனுங்கெலாம் பிடிச்சிட்டு வருவாங்க ஜிலேப்பி மீன் ரோகு கட்லா அப்படி பல விதமான மீன்கள் கிடைக்கும் அதில் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கருவாடு பண்ணாலாமும் அதை குழம்பு வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்